பூக்கடையாப்பா என்னென்ன பூ இருக்குதுப்பா உன் கடையில் ம் ம் தா தாமரை லோரியா பூ கிடைக்குமாப்பா மல்லிப்பூ

எங்களுக்கு வெள்ளிக்கிழம அன்றைக்கி விசேஷம் வச்சிருக்கேன்ப்பா அதுக்கு தேவைப்படுது ஆமாம் கல்யாணம் வெச்சிருக்கறோம் ம் மாலையும் வேணும் உதிரியும் வேணும்ப்பா ஆ அதில் வந்து எவ்வளோ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்ப்பா எங்களுக்கு பத்துக் கிலோ உதிரி வேணும்ப்பா பத்துக் கிலோ உதிரி வேணும் மாலை அஞ்சு மாலை வேணும் கொஞ்சம் பார்த்து குறச்சி சொல்லுங்கள் அலங்காரம் அலங்காரம் வேண்டாம்ப்பா உதிரியும் மாலையுந்தான் வேணும் ரேட் மட்டும் கொஞ்சம் குறச்சி சொல்லுங்கள் ம் ம் சரிப்பா

சரிப்பா

ஆ சரிப்பா நான் திருவ திருவண்ணாமலையாப்பா எங்கே கோயில்கிட்டயா கடை சரி சரிப்பா சரிப்பா நாங்கள் நேர்ல வரோம்

என் பேர் குணாப்பா ஆமாப்பா இந்த நம்பர் தான் என்னது ஆ சரிப்பா சரி நாங்கள் வந்துட்டு கால் பண்ணுறோம் உங்களுக்கு ம் சரிப் ஆ சரிப்பா